இந்த சொசைட்டியில் இந்து கிறிஸ்டினு முஸ்லீமு அப்படி பலவகையான மதங்கள் இருந்தாலும் இந்தியா அப்டின்னும் போது எல்லாருமே வந்துட்டு நாம இந்தியர்கள் அப்படினு சொல்லி ஒற்றுமையோடு இருப்பாங்கள் அப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த ஃபங்க்ஷன்ஸ் எல்லாம் வருது அப்படினா இந்திய இந்து மக்கள் இந்து சமுதாயத்தில் இருக்கிறவங்க என்ன கொண்டாடுவாங்கன்னா தீபாவளி பொங்கல் இந்தமாதிரி கொண்டாடுவாங்கள் அவங்க நிறையா அந்த கிறிஸ்டின் பம் ஃப்ரெண்ட்ஸ் இருப்பாங்கள் இல்லையா அவங்களுக்கு எல்லாம் வந்துட்டு அவங்களோட சா அவங்களையும் நம்ம ரிலேட்ஷுவா நினச்சி அவங்களுக்கு எல்லாம் ஸ்வீட்ஸு பரிமார்றது அவங்களுக்கு எல்லாம் எடுத்து போய் ஸ்வீட்ஸ் கொடுக்குறது அப்புறம் நிறைய அவங்களோடைய ஃபங்க்ஷன்ஸுக்கு எல்லாம் வந்து கலந்துக்கிறது இந்தமாதிரி எல்லாருமே வந்து ரொம்ப இதுவாக இருப்பாங்க அதேமாதிரி பார்த்தீங்கன்னா முஸ்லீம்ஸும் சரி கிறிஸ்டின்ஸும் சரி எல்லாருடைய ஃபங்க்ஷன்ஸ்லையுமே வந்து இவங்கள்லாம் கலந்துப்பாங்க எல்லா சமுதாயத்தினரும் கலந்துக்கிட்டு நாம ஒரு வேற்றுமையா இருக்கோம் அப்படின்றத மறந்து இப்போதைய சொசைட்டியில் வந்து எல்லாருமே ஒற்றுமையாதான் இருப்பாங்க அப்படின்றத கவனிக்கிறாங்கள் அப்படிதான் நடந்துட்டுருக்காங்க